தண்ணி வந்து ரொம்ப கலங்களாகவும் குடிக்கிறதுக்கு உபயோகம் இல்லாத இருந்துதுன்னா இப்போ கா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை இருக்குது குளக்கர இருக்குது கிணறு இருக்குது இதெலலாம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து கலங்களாக இருக்கிறப்ப வந்து பக்கத்ததில் ஒரு சின்ன ஒரு ஊற்று மாதிரி பறிச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அதுலேருந்து எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும் போது பார்த்திங்கன்னா அது தெளிவாகவும் சுவையாகவும் இருக்கும் ஆற்றுல அப்புறம் குளத்து கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி இயற்கையாக தெளிவான முறையில் தான் இருக்கும் அது எடுத்தோம்னா அதில் தூசு இருந்துதுன்னா ஒரு துணிகள் மேலே போத்தி அதை வடிகட்டி அதை குடிப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்களாக இருக்குது அப்படிங்கிறப்ப செத்த நேரம் வெயிலில் வச்சால் அது தெளிய வச்சு உபயோகப்படுத்துவோம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து வீட்டில் சுட வச்சு காய்ச்சி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை வடிகட்டி பயன்படுத்துவோம்